சார் எல்ஐசி போடணும் ஆ சரிங்க சார் ம் ம் சரிங்க சார் ஆ ஆக்சிடெண்ட் பாலிசி மாதிரியே போட்டுக்கிறேன் சார் அது எவ்வளோ வரும் டுயூ ஆ மாதம் ஆனால் எவ்வளோ கட்டுற மாதிரி வருங்க சார் ஆ இன்னொன்னு எதுங்க சார் ம் ம் ம் பாஞ்சாயிரம் ருபா வருதுங்களா சார் ம் ம்

ஆ ஆ அது எத்தனை வருஷத்துக்கு எப்படிங்க சார் வரும் எனக்கு முப்பது தான் சார் ஆகுது பாஞ்சு வருஷம் போடலாமா சார் ஆ சரிங்க ஆ ஆ

அதுதான் சார் அது இப்போ எப்படி போடலாம் என்ன ஏதுன்னு கேட்குறத்துக்கு தான் சார் கேட்டேன் எல்ஐசி போடுற விஷயத்துக்காக அது டுயூ பத்து வருஷம் கட்டணுமா சார் பத்து வருஷம் கட்டணுமா பத்து வருஷம் கட்டலாமா சார் இல்லை மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்குங்களா சார் ம் மாதத்துக்கு எவ்வளோ சார் வரும் அப்படிங்களா ஆ ம் அப்படிங்களா சார் சரி மாதம் மாதமே கட்டு ம் ம் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஓகே